சின்ன வயசில் பசங்கக்கூட போய் நீச்சல் கற்றுக்கலான் போனேன் அந்த டைமுக்கு தாத்தா வந்து சொரை குடுக்கைனு ஒன்று இருக்கும் அதை கட்டி கயிறு கட்டி விட்டார் அது விட்டு ஒரு ரெண்டு வாரம் கற்றுக்கிட்டோம் நல்லா குதிக்க ஆரம்பித்திட்டோம் அதுக்கப்றம் ஃப்ரெண்டுங்கலாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படியே மீறி குதிக்கும்போது ஒரு சில டைமு தண்ணியில் மூழ்கிவிடுவோம் மூழ்கிவிடும்போது முடியை தலை முடியை பிடுச்சு இழுத்துட்டு வந்து அவங்களுக்க்கு பஸ்ட் எய்டு மாதிரி வச்சு நல்லா அழுத்தி காப்பாற்றி இருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃப்ரெண்டுங்களை காப்பாத்திருக்கிறோம் அதே மாதிரி இஸ்கூல் போயிட்டு வந்து லீவு நாள் ஆச்சுன்னால் ஏ அதே மாதிரி கழனி நம்மள்து கழனிலாம் இருக்குது செட்டுக்குப் போயிட்டு அங்கே குளிக்கிற போகும் போது நீச்சல் ஒரு பத்து பேருக்கிட்ட போயிட்டு எல்லாம் நீச்சல் அடிப்போம் நல்லா விளையாட்டு அது உள்ளேயே விளையாட்டுலாம் ஒளிகிற விளையாட்டுலாம் வைப்போம் நல்லா நீச்சல் அடிப்போம் யாராச்சும் புதுசாக யாராச்சும் வெளிலேருந்து வந்தாங்கன்னால் அவங்களுக்கும் இந்த மாதிரி சொரை குடுக்கைலாம் கட்டி கயிறை கட்டி அவங்களுக்கும் கற்று தருவோம் அதே மாதிரி தண்ணியில் யாருனால் தவறி விழுந்துட்டாங்கன்னால் அவங்களையும் தக்கு டக்குனு குதித்ச்சிட்டு தலை முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அவங்களையும் காப்பாற்றி அதை மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம்